இப்போ திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா சுற்றுலா தலம் இருக்கும் என்னென்னனு பார்த்தீங்களாம் ஃபர்ஸ்ட்டு திருவண்ணாமலை கோயில் பெருமாள் கோயில் அந்தக் கோயிலில் வந்து காண பக்தர்கள் வந்து எங்கேருந்து உலகத்துலருந்து கூட வருவாங்க அப்புறம் எங்கெங்க இருக்கிறாங்களோ பக்தர்கள் எல்லாம் அம்மாவாசை பௌர்ணமி அப்போ வந்துருவாங்க இதன் மூலம் அந்தக் கோயில் ரொம்ப பேமஸ் ஆச்சு அப்புறம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணை ஒன்று இருக்கு அந்த டேம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த டேம்மில் பார்த்து அங்கே இருக்கிற பறவைகள் மீன்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அருமையாக ஒரு சந்தோஷமான வாழ்வு அந்த ஒரு நாள் வாழ்ந்துட்டு போவாங்க சுற்றுலா வரவங்கள்லாம் ரொம்ப அது ஒரு முக்கியமான இடமா கருதப்படுகிறது அப்புறம் திருவண்ணாமலைலருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் தான் அந்த சேத்பட்ன்னு சொல்லுவாங்க அங்கே லூர்து மாதா சர்ச் ஒன்று இருக்கு அந்த சர்ச் வந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்று அந்த சர்ச்சில் கொடி ஏற்றுவாங்க அப்போ வந்து மக்கள் வந்து எல்லாருமே வருவாங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு வாரம் நடக்கும் அந்த தேர் அதனைக் காண பக்தர்கள் அன்னி அனைவரும் எங்கே இருந்தாலும் வந்துருவாங்க அந்த பிப்ரவரி ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலையின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஜவ்வாது மலையில் வந்து ஃபால்ஸ் நிறய இருக்கு அங்கே அந்த மலையில் தோ ஒரு முப்பத்தாறு இப்போ எப்படி சொல்வாங்க முப்பத்தாறு வீ இதுருக்கு ஊர் ஊருக்கு ஒருவொரு பேர் அந்த அங்கேயே இந்த சேட்லைட் பார்க்கறது எல்லாமே மேலேயே இருக்கு அந்த ஜவ்வாது மலையில இதனால திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தியே அந்த சுற்றுலா தலம் வந்து அமைச்சு கொடுக்குறது திருவண்ணாமலைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா அங்கொரு எப்படி சொல்லுறாங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கு சுவாரஸ்யமாக இருக்கு மீண்டும் நாங்கள் இங்கே வர வாய்ப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ன்னு வருவாங்க இதன் மூலம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அவங்க கட்த்துன்னு போவாங்க